டிவியில் வர்ற எல்லா செய்திகளையும் நான் பார்ப்பேன் அது மாதிரி பார்க்கும்போது பொழுதுபோக்கு செய்திகளையும் பார்ப்பேன் இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகள் செய்திகளையும் நான் பார்ப்பேன் பார்க்குறதுனால நமக்கு என்னன்னா நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்குறது நான் இதுலயிருந்து தெரிஞ்சிக்கிறேன் இப்போ ஒரு அந்த காலத்திலல்லாம் எந்த விஷயமும் அவ்வளோ சீக்கிரம் தெரிகிறத்துக்கு வாய்ப்பு இல்லை இப்போ எல்லாம் என்னா டிவி இருக்கிறதுனால எந்த விஷயமும் உடனே நமக்கு என்ன நடக்குது உலகத்தில் எந்த மூலையில் எது நடந்தாலும் உடனே நமக்கு டிவி மூலியுமாக நம்ம வீட்டில் இருந்தே தெரிஞ்சிக்கலாம் இதனால தொ தொலைக்காட்சியில் நான் வர்ற எல்லா செய்திகளும் முக்கியமாக செய்திகள் அனைத்தையுமே நான் பார்ப்பேன் இன்னும் ஹாலிவுட் செய்தி உலகச் செய்தியின்னு போடுவாங்க தொலைக்காட்சிகள்ல உலகச் செய்திகளையும் பார்ப்பேன் அதுலேயும் வந்து என்ன இப்போ ஒரு ரஷ்யாவில் என்ன நடக்குது ஈரான்ல என்ன நடக்குது ஈராக்குல என்ன நடக்குது ஜெர்மன்ல என்ன நடக்குது அப்படிங்குறனா முக்கியமான செய்தியெல்லாம் வந்து உலகச் செய்திங்கிறத நியூஸ்ல கடைசிக்குள்ள காட்டுறாங்க அந்த செய்திகல்லாம் பார்த்துக்கறோம் இப்படி பார்க்குறதுனால நமக்கு எல்லாம் அந்த காலத்தில் இந்த வசதிகள்லாம் கிடையாது இப்போ வந்து நம்மளுடைய டெலிவிஷன் இருக்கிறதுனால எல்லாமே நம்ம உடனே தெரிஞ்சிக்க முடியுது எங்கே எது நடந்தாலும் அங்க நடந்த அடுத்த வினாடியே நமக்கு வந்து தெரியுது இப்போ நெ நமது முதல்வர் கூட இப்போ வெ வெளிநாட்டுக்கு போயிருக்கார் போனோன்னே உடனே அங்கே போனார் அங்கே உள்ள தமிழர்களை சந்தித்து பேசினாரு அதெல்லாம் கூட உடனே தொலைக்காட்சி பெட்டியில் அப்பயே ல பிரேக்கிங் நியூஸுன்னு போட்டு உடனே நமக்கு காட்டி எல்லாமே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது இப்போ அங்கே போனாங்க இது பண்ணிடாங்க இந்த உடன்பாடு நடந்துருக்குது இந்த க கன்ட்ரியோட நமக்கு உடன்பாடு நடந்துருக்குது வேலை வாய்ப்புக்காக நம்ம இவ்வளோ இது அக்ரிமெண்ட் போட்டிருக்குறாங்க தொழில் தொடங்கிறத்துக்காக மாநாடுகள்லாம் இங்கே நடத்தி வெளிநாட்டில் இருந்து இது எல்லாமே நமக்கு வந்து நமக்கு தெரியாது இங்கே இருக்கிறதுனால கிராமத்தில் இருக்கிறதுனால தொலை டெலிவிஷன் இருக்கிறதுனால டெலிவிஷன் மூலியுமாக நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்மளால் வந்து உடனக்குடன் தெரிஞ்சிக்க முடியுது இது வந்து நமக்கு கிராமத்தில் இருக்கிறவுங்க எல்லாருக்குமே ரொம்ப பயன்பாடாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து ரொம்ப விரும்பத்தக்க செய்தி எல்லாரும் விஞ்ஞானம் வளர்ச்சியில் நம்ம வந்து இந்த அளவுக்கு செய்திகள் மூலியுமாக எல்லாமே தொலைக்காட்சி மூலியுமாக எல்லாமே தெரிஞ்சிக்கிறோம் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் சரி உடனுக்குடன் இப்போ நடக்குதா இப்போ ஒரு தேர்தல் நடக்குது தேர்தலோட முடிவு அந்த காலத்திலலாம் வச்சு தேர்தல்ல வச்சு பேப்பர்ல போட்டு எண்ணி ஒன்று ஒன்றா எண்ணி ரெண்டு நாள் ஒரு சின்ன முடிவு வர்றத்துக்கு கூட ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் இப்பெல்லாம் இல்லை எல்லாமே கம்ப்யூட்டர்மயமாயிப்போச்சு நம்ம எலக்ட்ரானிக் முறையில் ஓட்டு பதிவு செய்கிறோம் உடனே இதை வந்து நம்ம செய்தி மூலியுமாக உடனே நமக்கு தெரிய முடிய முடியுது தெரிஞ்சிக்கிறோம் உடனே தெரிஞ்சிக்கிறோம் இந்த தொகுதியில் இப்போ இந்த இடத்துல இந்த வார்டு இந்த இதில் இத்தனாவது வார்டு இந்த பூத்தில் ரெண்டாவது வார்டு மூணாவது வார்டு இவ்வளோ வாக்குகள் எண்ணிக்கை நடந்திருக்குது இவ்வளோ வந்தது உடனுக்குடன் நம்ம எல்லாம் இது தொலைக்காட்சி பெட்டி மூலியுமாக இந்த செய்தி நமக்கு வந்து உடனே தெரிஞ்சிக்க முடியுது எதுன்னாலும் உடனே சொல்லுவாங்க இப்ப முதல் சுற்று இந்த வாக்கு இது நம்ம வந்து இதை எல்லாமே தொலைக்காட்சி பெட்டி மூலியுமாக உடனே தெரிஞ்சிக்க முடியுது நம்மளால் இதனால் பொழுதுபோக்குச் செய்திகளும் முக்கியமான செய்திகள் எல்லாமே இப்போ நல்லா இருக்குது தெரிஞ்சிக்க முடியுது